நடனம் பற்றி தவறான கருத்துன்னா பாட்டு பொறுத்தும்ருக்கு அதேபோல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பொருத்தும்ருக்கு ஒரு ஒரு செக்ஸ்சியான பாட்டு அந்தமாதிரிலான் எனக்கு சுத்தமா பிடிக்காது நடனோம்னா அதுவும் வந்து ஒரு கலை அந்த காலத்தில் அது கலை தான் சொன்னாங்கள் அது ஒரு கலை நிகழ்ச்சி அந்த கலை நிகழ்ச்சியை நடனோம்னா நடனமாருக்குணும் இப்போலான் வந்து இந்த என்னானமோ பண்ணுறாங்க அதுலாம் அதெலாம் இல்லாமல் நீட்னஸ்சா இருக்கணும் அதான் நடனம்